ஈரோடு மாவட்டத்தை பொருத்தளவுக்கு பெண்களுக்கு கல்வி வாய்ப்பு நல்லாருக்கு எல்லாருமே டிகிரி கம்ப்ளீட் பண்ணிறாங்க டிகிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சில பெண்கள் என்ன பண்ணுறாங்க மேரேஜ் பண்ணிவிட்டு அப்டே செட்டில் ஆயிடுறாங்க சிலர் என்ன பண்ணுறாங்க இண்டஸ்ரியல்ஸுக்கு வராங்க டெக்ஸ்டைல் இண்டஸ்ரிஸ்ஸுக்கு தான் வராங்க ஸோ யாருமே ஐடி ஃபீல்டுக்கோ இல்லை அதர் இன்ஃப்ராஸ்ட்ரெச்சர் ரிலேட்டட் ஃபீல்ஸுக்கோ வரது கிடையாது டெக்ஸ்டைல்ஸ் ஃபீல்டில் ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க அதற்கப்புறம் மேரேஜ் பண்ணிவிட்டு போயிடுறாங்க செட்டில் ஆயிடுறாங்க ஸோ இது தான் வந்து ப்ராப்ளம்